பொழுதுப்போக்கு துறை வளர்ச்சின்னு பார்த்தாக்கா கடந்த பன்னெண்டு வருஷத்துல பன்னெண்டு சதவீதம் அதிகரிச்சுருக்குது இதில் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே வளர்ச்சி அடைஞ்சுருக்குது பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாக்கா எட்டு லட்சம் கோடி வளர்ச்சி அடையும்ங்கிற வாய்ப்பு இருக்குது அப்புறம் முன்னே ரேடியோ பெரிய லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா டிவி ரேடியோ ரெண்டுமே நிறையா நிகழ்ச்சிகள் வர ஆரம்பிச்சிடுச்சு டிவி சீரியலில் பார்த்தாக்கா சேனல்கள் அதிகம் அதில் விஜய் டிவியில் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது விரும்பி பார்க்குறவங்க நீயா நானா அதுக்கப்புறம் குக்கு வித்து கோமாளி சூப்பர் சிங்கர் நாடகம் எல்லாத்தையுமே விரும்பி அப்பப்போது நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே விரும்பி பார்ப்பாங்க அப்புறம் சினிமாத்துறையில்ன்னு பார்த்தாக்கா சினிமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சோ பார்க்கறதுக்கு எவ்வளவு டிக்கெட் விலை அதிகமாக இருந்தாலும் அதை கொடுத்து பார்க்கறதுக்கு மக்கள் விரும்புகிறாங்க பொழுதுபோக்கா பயன்படுத்திக்கிறாங்க